பேர்டு வாட்ச் மூலயமா ஃபோட்டோ எடுக்கறதை விட ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு கேமரா மூலயமா எடுக்கறது இன்னும் ரொம்ப காம்ஃபர்டஃப்புலாக இருக்கும் கேமரா மூலயமா வெயிட் பண்ணி மார்னிங் பண்ணி அதனோடைய சவுண்ட்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதனோடைய கலர்ஃபுல் அதனோடைய ஒற்றுமையாக அவங்க பறக்கிறது அது எல்லாம் பார்த்தீங்ன்னா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமையே நம்ப வெயிட் பண்ணி ரொம்ப அழகாக வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் நம்ப நம்ம அமைதியாக இருந்து அந்த காட்டுக்குள்ளே அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சைலன்டாக அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்